பதிமூணு எட்டு இரண்டாயிரத்து பதிமூணு பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்து பதினாறு இருபத்தி ஒன்று ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஏழு ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்து பன்னிரெண்டு